எங்கள் வீட்டு சமையலறையில் நாங்கள் சமையல் செய்யும்போது நானும் என் அம்மாவும் என் பாட்டியும் சேர்ந்துதான் சமைப்போம் அதிகப்படியான சமையல் நாங்கள் மூணு பேரும் சேர்ந்துதான் சமைப்போம் பேசிக்கிட்டே சமைப்போம் நாங்கள் என்ன சமைக்கிறமோ அதைப் பற்றிப் பேசுவோம் முந்தின நாள் என்ன நடந்துது அடுத்த நாள் என்ன நடக்கும் அப்புறம் நாங்கள் வெளியில் போனது அந்தமாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தைப் பற்றிப் பேசிக்கிட்டிருப்போம் டிவி சீரியல்ஸ் பார்த்துருப்போம் அதைப் பற்றிப் பேசுவோம் அந்தமாதிரி ஏதாது ஒரு டாப்பிக் எடுத்துப் பேசிக்கிட்டேதான் சமைப்போம் ஜாலியாக இருக்கும் எங்கப் பாட்டி கதையெலாம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அவங்க பழைய காலத்தில் அவங்க கல்யாணம் ஆகி புதுசாக வந்தப்போ சமைத்தது அந்த வீட்டில் அவங்க சமையல் தெரியாமல் இருந்தது அதுக்கப்புறம் அவங்க மாமியார்கிட்ட அவங்க கற்றுக்கிட்டது இந்தமாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க ரொம்ப ஃபன்னாக போயிட்டுருக்கும் சமையல் அறையில் எங்களுக்குப் போரடிக்கவே அடிக்காது சமையல் செய்றதில் அவ்வளோ ஆர்வமாக இருக்கும் எங்கப் பாட்டி இல்லைனா எங்களுக்கு சமையல் செய்யவே பிடிக்காது சில சமையல்கள்லாம் அவங்க கையால் செஞ்சு கொடுத்தால் மட்டும்தான் நல்லா இருக்கும் நாங்கள் அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் மட்டும் பண்ணுவோம் அவுங்க கையாலயே சமைப்பாங்க அசைவம் சமைக்கிறப்போ எங்கள் பாட்டி மட்டும்தான் சமைப்பாங்க நாங்கள் வேறு யாராவது எங்க அம்மா நான் சமைத்தம்னா பிடிக்காது எங்கள் பாட்டி சமைத்தா மட்டும்தான் கொஞ்சம் அதிகமாக சாப்பிடற மாதிரி இருக்கும் அந்தமாதிரி நாங்கள் எங்கையாவது வெளியில் போகணும் அப்படினா சமையல் அறையில் சமைச்சிக்கிட்டேதான் ப்ளான் பண்ணுவோம் இந்தமாதிரிதான் சமையல் அறையில் எங்களோடய எண்ணங்களை நாங்கள் ஷேர் பண்ணிப்போம்